நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான கலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல போனல் முக்கியமாக நம்ம கொண்டாடப்பட வேண்டியது ப பொங்கல் விழா புத்தாண்டு மற்றும் இயேசு பிறப்பின் விழா மற்றும் நிறைய விழாக்கள் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் கோவில்ல எல்லாம் கொண்டாடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படினாலே தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி சொல்லுவாங்க அது தை ஒன்றானாம்தேதி பொங்கல் தமிழர்களுடைய தமிழ் ஆண்டிற்கான முதல் நாள் அது தமிழ் வருடப்பிறப்பிற்க்கான நாளே தை ஒன்று தான் அந்த நாள் தான் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம் அந்த பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பானை உடைக்கிற போட்டி மற்றும் ந நடனம் எல்லாமே இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப த பொங்கல் நேரத்தில் வந்து கன்னிப்பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவாங்க கன்னிப்பொங்கல் கொண்டாடுறப்ப பார்த்தீங்கன்னா கடல் கரைக்கு போயிட்டு அந்த கடல்லேயே வந்து அந்த மண்ணில் வந்து ஓவியமாக வரைவாங்க அந்த ஓவியமாக வரஞ்சு சின்டு அந்த சிறு வயது பிள்ளைங்களாம் வந்து அந்த போட்டி மாரி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கடல் ஓரத்தில் வந்து அந்த ஓவியம் வரஞ்சு வைப்பாங்க தன்னை போலவே வந்து அதை வரஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதை வந்து ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு அது ஒரு போட்டியாக வச்சுக்கிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொங்கல் விழா கொண்டாடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புது வருஷோம் அப்படிங்குறத விட புது வருஷத்துக்கு புத்தாடை எடுத்து எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு இது தான் வருஷோம் அது எல்லாமே நல்லா இருக்கும் இசை நடனம் ஒவியோம் எல்லாமே வந்து நம்ம பா பாட்டு போட்டி அப்படின்னுலாம் எல்லாமே வச்சு நல்லா சிறப்பாக கொண்டாடக்கூடியது வந்து பொங்கல் விழாவில் தான் செய்வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக மிக முக்கியமானது கரகாட்டம் கரகாட்டம் உண்டு பரத நாட்டியம் உண்டு டான்ஸ்ஸு உண்டு எல்லாமே உண்டு இப்போ வந்து எல்லாமே சிறப்பாக வந்து விளங்கக்கூடியது தான் நம்ம தமிழ்நாடு நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து மற்ற மற்ற மற்ற நாடுகளை விட நம்ம தமிழ்நாட்டு வந்து முதன்மையான ஒரு விழாவாக இருக்கக்கூடியது பொங்கல் விழா பார்த்தீங்களா பொங்கல் விழா வந்து முக்கியமாக கொண்டாடுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படினு சொல்லுவாங்க அது அந்த ஒன்றாம்தேதி வந்து மிக சிறப்பாக இருக்கும்